இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரிபிள் இ தான் படித்திருக்கேன் அதனால எனக்கேற்ற கம்பெனி வேலைக்கு நான் போனேன் போய்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்கும் போது என்ன ஆறு மாதத்துக்கு டெம்பரவரியாக தான் எடுத்தாங்க அப்புறம் என்னோட முயற்சியால் நான் நல்லா வேலை செய்றதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் அந்த அந்த கம்பெனிலேயே கொஞ்சம் பர்மனென்ட்டானேன் அதுக்கப்புறமா என்னோட ஸ்கில்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஹெச்ஆர் போஸ்டிங் அதுக்கப்புறமா மேனேஜர் போஸ்டிங் அளவுக்கு நான் போனேன் ஆனால் அப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சேலரி கொஞ்சம் இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அங்கே இருந்தவங்களும் நல்லா கொஞ்சம் பழக்கமானாங்க அவங்கூட இருந்தே ஒரு நாலு விஷயத்த கேட்டதால் எனக்கு வந்து ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சி அதுக்காக தான் நான் வந்து அங்கே கற்றுக்கிட்டத என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் வெளியே வந்து என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் சொல்லிட்டு அதே ஸ்கில்லை நான் இங்கே எடுத்துட்டு வந்து நான் ஒரு தனியாக ஒரு ஜாபை தனியாக ஆரம்பிக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கு எல்லாம் எனக்கு முன்னாடி இருக்க கம்பெனி தான் காரணம் ஏன்னா அவங்க கொடுத்த இந்த சப்போர்ட்டால் தான் நான் வந்து இந்தளவுக்கு மேலே வந்திருக்கேன்